இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சத்திரம் வந்துட்டு இருக்குது இப்போது ஏதோ ஒரு கோவிலுக்கு போனோம்னால் அங்கு வந்து சத்திரலாம் வச்சு அதை வந்து நமக்கு சாப்பாடு ஃப்ரீ ஃபுட் கொடுக்கறது அப்புறம் அங்கே வந்துட்டு தங்க வைக்கிறது அந்த இதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் இப்போது எந்த கோயிலுக்கு போனாலும் வந்துட்டு அங்கே சத்திரம் வச்சு நம்ம ஃப்ரீயாக ஸ்டே பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ஃபுட் வந்துட்டு கொடுப்பாங்க எல்லாமே வந்துட்டு நமக்கு கிடைக்குது அதுவும் இல்லாமல் அம்மா உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்று வச்சு அதுலேருந்து நமக்கு வந்து இன்னமும் அந்து ஃபைவ் இப்போது நார்மலாக ஒரு கடைக்குப் போனால் ஒரு டென் ருபீஸ் ஒரு இட்லி இருக்கும் ஆனால் அங்கே வந்துட்டு ஒரு ருபா அவ்வளோதான் நமக்காக அங்கே வந்து ஃபீஸ் ரொம்ப லெஸ் பண்ணி நமக்கு நிறைய தராங்க அந்த ஸ்கீம் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு பார்த்தா சத்திரம் நிறைய இடத்துல வக்கிறதுனால அந்த சத்திரம் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எல்லா இடத்திலும் எந்த சைடு எந்த கோவிலுக்கு போனாலும் எங்கே டூர் போனாலும் அங்கே அங்கேயும் ஒரு ஒரு சத்திரம் வந்து ஃபிரீ சேஃப்டி ஃப்ரீ புட் டெலிவரி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துறாங்க ஃப்ரீயாக நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக ஃபுட் எல்லாமே இது பண்ணுறாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது